ரெடி ரெடிமேட் துணிக்கு அவ்வளோக்கும் தேவை இருக்காது கையால் நெய்யப்பட்ட துணியெல்லாம் க தேடி போய் நல்லா இருக்குதா என்னென்னு பார்த்து வாங்குவாங்க நாங்களும் அப்படி தான் வாங்குவோம் எங்க வீட்டுக்காரர் நல்லா பார்த்து துணி நல்லா இருக்குதா இது காட்டனா இல்ல பாலிஸ்ட்டா துணி நூலு நல்லா இருக்குதா என்னென்று பார்த்து தான் வாங்குவார் நான் அவ்வளோக்கும் விரும்பமாட்டேன் அவர் கடைக்கு கூட்டிகிட்டு போனோன்னா எல்லா துணியும் நல்லா இருக்குதா இல்லை கையால தைச்சேங்களா இல்லை ரெடிமேடு ரெடிமேடு துணி எடுத்தாலுமே துணி நல்லா இருக்குதா அதுக்கே ஒருமணி நேரம் ஆகும் எப்படியும் நான் கம்முனு இருந்துக்குவேன் துணி துணி கடைக்கு கூப்பிட்டு போனாருன்னால் துணி எடுக்கிறது மெயின் அவர் தான் பிள்ளைக்கானாலும் சரி எனக்கானாலும் சரி அவர் தான் மெயினாக துணியே வாங்குவார் கையால் நெய்யப்பட்ட துணியெலாம் நம்மளுக்கு பிடிக்கும் நம்ம ரெடிமேடுனால் ரெண்டு மூண் நாள் தாங்கும் அதுக்கு மேலே தாங்காது கையால் தைச்சதுனா ரொம்ப நாளைக்கு தாங்கும் அப்புறம் அவருக்கு எடுக்கிறதாக இருந்தாலும் அவர் தான் பார்ப்பாரு நம்மளை செலெக்ஷன்ல எதுவுமே இல்லை அவர் தான்